எங்கள் பகுதியில் வந்து மருத்துவமனை கண்டிப்பாக இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அதில் மகப்பேறுக்கு பிரசவம் பார்க்குறாங்க அங்கே நார்மல் நார்மல் பிரசவம் வந்து நிறைய குழந்தைகள் பிறந்துருக்காங்க நல்ல பார்க்குறாங்க நல்ல ஹைஜீனிக்காக இருக்குது ஹாஸ்ப்பிட்டல் வந்து நல்ல ஹைஜீனிக்காக இருக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லே ரெண்டு மூணு பேருக்காங்க குழந்தையெல்லாம் பிறந்துருக்கு நிறைய டா டாக்டர்ஸ் இருக்காங்க நர்ஸ் நர்சஸ் இருக்காங்க நல்லா பார்ப்பாங்க அவங்க நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துப்பாங்க நல்லா செய்வாங்க நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சுத்தமாக இருக்கும் நல்ல கவனிப்பு எல்லா நல்லா கிளியராக நார்மல் சுக பிரசவம் கண்டிப்பாக நிறைய இங்கே வந்து எங்கள் பக்கத்திலயே எங்கள் ஊரில் வந்து ஹாஸ்ப்பிட்டல்ஸ்ல பார்த்துட்ருக்காங்க அது மகப்பேறு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு பொதுநல மருத்துவம் எல்லாமே அங்கே பார்த்துட்டுருக்காங்க நல்லா ஒரு கேர் பண்ணுவாங்க மற்ற மற்ற பேஷண்ட்டை விட மகப்பேறு இந்த கன்சீவாக இருக்கிறவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க எல்லாமே நல்லா செய்வாங்க நிறைய வந்து மகப்பேறு வந்து இப்போ இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து நல்லா கேர் பண்ணி நல்ல கிளியராக பெரிய பெரிய ஹாஸ்ப்பிட்டலை விட இதில் நல்லா கிளியராக நல்லா பார்க்குறாங்க மெயினாக வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் நார்மல் நார்மல் டெலிவரி வந்து இந்த ரூரல் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்ப்பிட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் பார்த்து நார்மலே பண்ணி விடுறாங்க அப்படி முடியிலங்கிற ஸ்டேஜில் மட்டும் தான் வெளியே போகிறாங்க மற்றப்படி எல்லாம் நார்மல் வந்து இங்கேயே எங்கள் ஊரிலயே நிறைய டெலிவரி நார்மல் டெலிவரி பார்த்துருக்காங்க நார்மல் நல்லா இருக்குது சேவையும் நல்லா செய்கிறாங்க